நான் வந்து கேரம் விளையாடுவேன் செஸ் விளையாடுவேன் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேம்ஸ் வந்து பிடிக்கும் அதே மாதிரி உள்ளூர்க்குள்ளேயும் நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க அதிலயும் கேரம் செஸ்சும் இருக்கும் அதில் வந்து எனக்கு இண்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது போய் விளையாண்டுருக்கன் விளையாண்டு அதில் செலக்ட் ஆகி அந்த மாதிரி மாவட்ட அளவு இந்த மாதிரிலாம் போயிருக்கோம் அதுக்குள்ள அதுக்காகவே நாங்கள் முயற்சிக்கிறதுக்காக நல்லா ஊக்குவிப்பாங்கள் உள்ளூர்க்குள்ளேயே வந்து வேலை வேலன்ட்டியராக வந்து ஆள்கள் இருப்பாங்கள் அவங்க மூலயமா நாங்கள் இந்த விளையாட்டுலாம் போய் கலந்துக்குவோம்